சொல்லுங்கள் சார் விளையாண்டு தான் சார் இருக்கோம் டென் தான் சார் இருக்கோம் ப்ராக்டிஸ் எல்லாம் விளையாட்றானுங்க சார் நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் ரெண்டு தான் சார் இருக்கோம் அதுதான் ஓகே சார் பண்ணிடுறோம் சார் சரி சார் ஓகே சார்

கேட்க மாட்டேன்றானுங்க சார் எவனும் சரி சார் இல்லை எதுவுமே சொல்லி தரவே மாட்டேன்றானுங்க சார் எல்லாம் நீங்கள் வந்தால் தான் சொல்லி தருவிங்க ஃபார்வேர்டு தான் சார் எவனும் விளாடவே மாட்டேன்றானுங்க சார் சரி சார் அது மாதிரி இல்லை சார் எவனும் கோழி ப இது இதான்ன சார் கரெக்டாக ஓகே சார் ஓகே சார்

ஆ சொல்லிடுறேன் சார் ஓகே சார்